வளர்ச்சியின் அடிப்படையில் மாவட்டம் எதிர்கொள்கிற சவால்கள் என்னன்னால் பொருளாதார சவால் முக்கியம் சமூகம் சமூகமும் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சுற்றுச்சூழல்னு சுற்றுச்சூழலில் இப்போலாம் ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கும் அரசியல் குறுக்கீடு எதுவும் இல்லாமல் இருக்கணும் உள்கட்டமைப்பு வசதி நல்லா தான் இருக்குது இடப்பற்றாக்குறை இருக்கும் அதுக்கு தகுந்த என்ன பண்ணி தரணுமோ அதை அரசு பண்ணி தரலாம் மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் வந்து அரசாங்கம் உள்கட்டமைப்பு வசதியும் இடம் வசதியும் பண்ணி கொடுக்கணும் பொருளாதார வசதி இந்த மாதிரி ஒரு சின்ன தொழில்கெல்லாம் பொருளாதார வசதி செஞ்சு கொடுக்கலாம் தொழில் நிறைய இருந்தாலே வளர்ச்சி நல்லா வந்துடும் தொழில் என்ன தொழில் செய்கிறாங்க அது நல்லா தேவையா அதெலாம் பார்த்துட்டு அரசாங்கம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பொருளாதார வசதியும் கொடுத்து மனித வளமும் கொடுக்கணும் மனுஷர் வேலை செய்யுறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய பேரு நிறுத்திருக்கிறாங்க எத்தனையோ வேலைகளை வேலை செய்ய ஆள் இல்லாமல் நிறுத்தியிருக்குறாங்க ஒரு முக்கியமான சமயத்தில் ஒரு மாதிரி அது மாதிரி ஒரு கொரோனா வந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்திலலாம் மனித வளம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் அரசாங்கம் ஜனங்களுக்கு பொது மக்களுக்கு உதவி செஞ்சதுனால் அப்போ வளர்ச்சி நல்லாயிருக்கும் மாவட்டத்தில் செடிகள் வளர்ச்சியெல்லாம் முன்னை விட இப்போ நல்லாவே இருக்குது